எங்கள் பகுதியில் சுகாதாரத்துறைன்னு எடுத்துக்கிட்டால் எங்களது வந்து ஒரு சின்ன கிராமமாதான் தெரியும் அங்கே வந்து அதிகப்படியான வசதிகள் அதிகமாக இருக்காது ம எடுத்துக்காட்டாக பார்த்தா மருத்துவமனை அப்புறம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமே வந்து ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சாவது வரையிலும் மட்டும்தான் இருக்கும் அதே சுகாதார நிலையம் சின்ன கிளினிக்கு மாதிரிதான் இருக்கும் அப்புறோம் அங்கே வந்து அதிகப்படியான வசதிகள் எதுவும் இருக்காது அங்கே வந்து அதிகமாக நகராட்சியில் வேலை செய்யிறவங்களுக்கெல்லாம் அதிகமாக அந்த சுகாதார துறையில் இருக்கிறவங்க நிறையப் பேர் அங்கே இருக்க மாட்டாங்க நகராட்சின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து கடைகள் அப்புறோம் ஸ்கூலு காலேஜு அப்புறோம் பஸ் ஸ்டாண்டு இதுமாதிரி நிறையா கா கடைகள் எல் எல்லாமே நிறையா அங்கே இருக்கும் நகரங்கள பொருத்தளவு பஸ் வசதி இது எல்லாமே இருக்கும் ஆனால் சுகாதாரத்துறை பொறுத்தளவு அங்கே அந்த பஞ்சாயத்தில் வந்து அதிகமாக பஸ் வசதியும் இருக்காது நகராட்சி வந்து எல்லாவிதமான சலுகைகளும் வசதிகளும் அங்கே இருக்குது ஆனால் வந்து சுகாதாரத்துறைன்னு எடுத்துக்கிட்டமுன்னால் அது ஒரு சின்ன பஞ்சாயத்தாக மட்டும்தான் இருக்குது அங்கே வந்து அதிகப்படியான வசதிகள் எதுவும் இருக்காது அதனால் வந்து சுகாதாரத்துறைக்கு வந்து நகரங்களுக்கு வந்து நம்ம ஏ ஸோ ரெண்டுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து நகரங்கள் வந்து கொஞ்சம் பெருசுதான் அதனால் வந்து அந்த சுகாதார துறைங்கிறது வந்து ஒரு சின்ன கிராமமாகத்தான் தெரியும் அங்கே அதிகப்படியான வசதிகளும் இருக்காது நகரங்களில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வசதிகள் இருக்குது